நான் வந்து பேண்டு ஷர்ட்டு எடுக்கலாம்ன்னு வெளியில் வாணியம்பாடி துணி கடைக்கு போனேன் அங்கே பார்த்தேன் சரி மொபைலில் ஃபிளிப்கார்ட்டில் பார்க்கும் போது ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் ஷர்ட் பேண்டெலாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் ஆர்டர் பண்ணிணேன் ஆர்டர் பண்ணதும் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தேன் வீட்டாண்ட வந்தாங்க டெலிவரி பண்ண பார்சலை பிரிக்கும் போது கலரு நான் சொன்ன கலரு இல்லை அதனால் ரிட்டர்ன் போட்டு டூ டேஸ் கழிச்சு நான் சொன்ன கலரு ஷர்ட் பேண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க பிராடக்ட் நல்லா இருந்துச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்